எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஜாதி கொஞ்சம் பார்ப்பாங்க அதிகமாக நம்ம ஜாதி பார்த்து கொஞ்சம் ரொம்ப கடைபிடிப்பாங்க அது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து மூட பழக்க வழக்கங்கள்னா இப்போது வந்து இப்போது மென்சஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் லேடிஸு அவங்கள வந்து சில கிராமங்களில் இன்னும் வந்து தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க ஒதுக்கி வைப்பாங்க தனியாக தான் இருக்கணும் அவங்க தனியாக தான் இருக்கணும் தனியாக தான் எந்திரிக்கணும் தனியாக தான் வரணும் அவங்களுக்கு தனியாகவே சாப்பாடு போகும் வீட்லேருந்தே வீட்டில் சேர்க்க மாட்டாங்க அது இன்னமும் நம்ம கொஞ்சம் கிராமங்கலில் இருக்குது அப்புறம் விதவைகள் விதவைகள் வந்து கொஞ்சம் இங்கே நிறையா பாக்கிறாங்க விதவைகள் வந்து இப்போது நம்ம வந்து ரோட்டில் போகும் போது விதவைகள் வந்துட்டாக்கா சில பேர் வந்து ஐயோ வந்துட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு திரும்ப வீட்டுக்கு போய்டுவாங்க அப்படிலாம் இன்னும் அந்த விதவைகளை வந்து ஒதுக்குறது ரொம்ப கொடுமையான விஷயம் அது பாவமான விஷயம் அது செய்யக்கூடாது ஆனால் இன்னமும் நடக்குது ஒரு எடம் ஒரு சில எடங்களில் நான் முழு ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் இன்னும் முழுமையாக வந்து சரி ஆகலை அதெல்லாம் கொஞ்சம் சரி ஆகணும்